நம் செடிகளை பராமரிக்க நான்கு விதமான பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி செடிகளை பராமரிச்சு வெள்ளாமையை எடுக்கணும் உதாரணன்னு சொல்லப்போனால் கடலைச்செடி கடலைச்செடி எடுத்துக்கிட்டம்னால் மழைக்காலங்கள்ல விதச்சி வெயில் காலங்கள்ல அறுவடை செய்யணும் தக்காளி செடி எடுத்துக்கிட்டோம்னா பனிக்காலங்கள்ல அறுவடை செஞ்சு ம வெயில் காலத்தில் அறுவடை செய்யணும் செடிகளை எப்பவுமே தண்ணீர் ஊற்றி நல்லா பராம உரம் விட்டு நல்லா பாதுகாப்பாக வளர்க்கணும் செடிகளை எப்பவுமே களவெடுத்து உரம் போட்டு வெயில் காலங் எல்லாமே பண்ணணும் வெயில் காலங்கள்ல தண்ணீர் வந்து அதிகமாக செடிகளுக்கு விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் செல்லு வந் செடிகள் வந்து பராமரிப்பாக செல்வ செழிப்பாக இருக்கும்